படிப் படிப்பை மொதல் முதல்ல நான் படிக்கும்போது பாரதியார் கவிதைகள் என்ற புத்தகத்தை வெத் வெச்சு நான் படித்தேன் படிக்க ஆரம்பிக்கும்போது ஏன் படிக்கணும்னு யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் அதை படிக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போக ஆரம்பிச்சிச்சு கவிதைகளுக்கான ஈடுபாடுகள் அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை படிக்க ஆரம்பிக்கும்போது ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எனக்கு கொஞ்சம் நிறையா இருக்குமோ இல்லை புரியாத வார்த்தைகளாகவே இருந்துச்சு அப்புறம் அது ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு தடவைக்கும் மேலே நான் அது அதிகமாக படிக்க படிக்க அதில் ஈடுபாடு அதிகமாகிருச்சி அப்புறம் நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் படிக்கும்போது அதைப் பற்றி நிறையா விஷயங்கள் தெரிஞ்சிக்கிற மாதிரி இருந்துச்சு பாரதியாரோடய நினைவுகள் எந்த அளவுக்கு இருக்கும்னு சொல்லி தோணுச்சு அழகான கவிதைகளும் அப்புறம் அதில் வந்து கண்ணகியை பற்றின கவிதையும் கிருஷ்ணரை பற்றின கவிதையும் அதிகமாக இருந்துச்சு அப்புறம் அந்த கவிதைகளை வந்து படிக்க படிக்க கொஞ்சம் நம்மளுக்கும் நம்மளையே அறியாமல் கவிதைகள் மேலே ஈடுபாடுகள் அதிகம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சின்ன சின்ன கவிதைகளில் வந்து நுணுக்கங்களாக அவங்க படிக்கிறதும் தமிழ் தொன்மையான தமிழை பற்றி தூய்மையான வரிகளை அவங்க சொல்லும்போது அந்த வார்த்தைகளை படிக்க படிக்க இன்னும் ரொம்ப அதிகமான ஈடுபாடு அதில் வர வந் வர வழைச்சிச்சி பாரதியாரின் கவிதைகள் புக்கை வந்து முதல் தடவை படிக்க ஆரம்பிக்கும்போது ரொம்ப ஈர்ப்பு தன்மையாக இருந்தது அதுக்கப்புறம் போக போக நிறைய கவிதை புத்தகம் படிக்க படிக்கிறதே அதிகமாகிருச்சி அந்த புத்தகங்கள் படிக்க படிக்க அவரோடய பாரதியாருங்களோடய மற்ற கவிதைகளையும் மற்ற தொகுப்புகளையும் கட்டுரைகளையும் படிக்கிறதுக்கான நினைவூட்டல் வந்து அதிகமாக வந்துச்சு அது மட்டும் இல்லாமல் பாரதியாரோடய கவிதைகள்னு இல்லாமல் மற்ற எல்லாேரோட கவிதைகளையும் படிக்கிற அளவுக்கு ஞாபகங்களும் நினைவுகளும் அதிகமாக இருந்துச்சு